ஆ அக்கா துணி தைக்க கொடுத்துருந்தேன் பாப்பாவுக்கு ஸ்கூல்க்காக யூனிஃபார்மு இன்னும் தைச்சு கொடுக்கலேங்களே அக்கா இப்படி சொன்னால் எப்படிக்கா ஸ்கூல் தொடங்க இன்னும் ஒரு பத்து நாள் தானேக்கா இருக்குது அப்புறம் பாப்பா அங்கே என்ன பண்ண முடியும்க்கா லேட் ஆகிட்டே இருக்குதுல்லேங்களா உங்களுக்கு கொடுத்தே ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடிச்சிக்கா ஆ ரெசிப்ட் மட்டும் கொடுத்துட்டீங்க முன்னாடியே இப்போ துணிக்கு இவ்வளோ டிலே பண்ணுறீங்களேக்கா அக்கா போன வாரமும் போன வருஷம் இப்படிதான் சொன்னீங்கள் இப்போதும் இப்படிதான் சொல்லுறீங்க இன்னும் பத்து நாள் தானேக்கா இருக்குது ரெண்டுமே ஒன்று தானேக்கா மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி ஸ்கூலாக இருந்தாலும் சரி ரெண்டும் ஒரே டைம்க்கு கொடுக்கணும் இல்லைங்களாக்கா ஆனால் ரெசிப்ட் மட்டும் முன்னாடியே கொடுத்துட்டீங்க ம் வீட்டில் எல்லாம் கேட்குறாங்கள்லக்கா இன்னும் துணி வாங்கலையா வாங்கலையான்ட்டு அக்கா இப் ஒரு இது ஒரு பொண்ணுக்கு தைக்கிறத்துக்கே இவ்வளோ லேட் பண்ணுறீங்க அடுத்து அடுத்தது கொடுக்கணும்னா எ எப்படிக்கா உங்கள்கிட்ட கொடுக்கறது நம்பி சரிக்கா நாளைக்கு ரெடி ஆயிடுங்களா எப்படிக்கா நம்புகிறது ஏ அந்த ரெசிப்ட்டு ஒன்றை வச்சா நம்ப முடியும் ம் நீங்கள் பக்கத்தில் இருக்க இங்கே சீக்கிரம் தைச்சி கொடுத்துடுவீங்கன்னு தான் கொடுத்தோம் நீங்களே இவ்வளோ லேட் பண்ணா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியிலைக்கா சரிங்கக்கா நாளைக்கு கன்ஃபார்ம் வாங்கிக்கலாம் தானேக்கா சரிங்கக்கா தேங்க்ஸ்க்கா ஓகேக்கா